வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து மனோஜுகுமார் பேசுகிறேன் என்னோடய நண்பர் ஒருவர் எனக்கு பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பரிந்துரைத்தார் அந்தப் புத்தகம் எனக்குப் புரியல ஏன்னா அந்தப் புத்தகம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதப்பட்டது அதில் பயன்படுத்திருக்கிற மொழி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது புரிஞ்சு ஏற்றுக்க ரொம்ப சிரமமாக இருந்தது அது நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் அதோடய மொழிநடை எனக்கு புரியாததினால அதை முழுசா படித்து அதோடய கருத்தை என்னால் உள்வாங்கிக்க முடியல நம்ம பேசுகிற மொழிக்கும் அதில் இருக்கிற மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதை சரி செஞ்சால் அந்தப் புத்தகத்தை நாம் தெளிவாக படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நன்றி